வீடு கட்டும் போது கவனிக்க வேண்டிய முக்கிய பத்து விஷயங்கள் பூஜை அறை அந்த பூஜை அறை வடகிழக்கு திசையில் இருப்பது மிகவும் நல்லது சாமி படங்கள் கிழக்கு திசையை பார்க்கும் படி இருப்பது நல்லது எனவே ஆற்றல் பரிமாற்றத்திற்கு இது ஒரு முக்கியமான தருணம் வாஸ்துப்படி அனைத்து கதவுகளும் தொண்ணுறு சதவீதம் டிகிரி கோணத்தில் திறக்கபட வேண்டும் குறிப்பாக நுழையும் கதவு இந்த முறையில் உங்கள் வீட்டில் நேர்மறையான ஆற்றல் எளிதாகவும் ஏராளமாகவும் பாயும் கதவுக்கு இடையூறாக இருப்பதை தவிர்க்க அவற்றின் பின்னால் உள்ள வழியில் எதையும் வைக்கவும் ஒரு பயனாளி கணவன் மனைவி மற்றும் திருமணமாகத மகள்கள் மா மகன்களாக இருக்கலாம் ஒரு பயனாளிக்கு சொந்தமான மக்கா வீடு இருக்கக்கூடாது அதாவது இந்தியா முழுவதும் உள்ள அவரது பெயரில் அல்லது குடும்பத்தில் உள்ள வேறு எந்த உறுப்பினரும் வீடு இருக்கக் கூடாது எந்த வயது வந்தவரும் அவரது அவர் திருமண நிலையை பொருட்படுத்தாமல் முழுவதும் ஒரு தனி குடும்பமாக கருதப்படலாம் என்று கார்குல் யோஜன் பற்றி கூறுகிறது கிராமத்தில் பல்வேறு வகையான வீடுகள் காணப்படுகின்றன கிராமங்களில் பல்வேறு வகையான வீடுகளில் மளிகை மாளிகை வீடுகள் பண்ணை வீடுகள் குடிசைகள் தமிழ்நாடு வணிகர் இல்லம் பிராமனம் மாளிகை பட்டு நெசவாளர் இல்லம் விவசாய வீடு குயவர் வீடு என பல்வேறு வகையான வீடுகள் உள்ளன இது சமயத்தில் இருபது ஆண்டுகளில் மிகுதியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது